விளையாட்டு இளைஞர்கள் இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு விளையாட்டுன்றது ஒரு பொதுவான விஷயமா போயிருச்சு எல்லா இளைஞர்களுக்கும் இந்த விளையாட்டுன்றது அந்த டேலண்ட் அந்த டேலண்ட்டு வந்து எல்லாருக்குமே வந்துடாது ஒரு சில பேருக்குத்தான் வரும் அவங்க திறமைய வச்சு அவங்க நிறையவே முன்னேறலாம் ஆனால் அந்த திறமைக்கி இப்போ இங்கே வெலைப்போகுது நிறைய பேரு ஒரு சில பேர் ஞாயமாக இருக்காங்க ஆனால் ஒரு சில பேர் நீ அடுத்த ஸ்டேஜிக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னால் எனக்கு இவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படின் சொல்லிட்டு ஒரு சில கோச்சஸ்லாம் வந்து பணம் கேட்குறாங்க அதனாலேயே நிறைய இளைஞர்கள் அதை கொடுக்க முடியாமல் மன உளைச்சல் ஆகி தற்கொலை பண்ணிக்கிறத்துக்கும் இருக்காங்க இந்த நெலை மாறுனுச்சின்னால் கண்டிப்பாக நம்ம இந்தியாலேருந்து ஒவ்வொரு இளைஞரும் ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணுவான் அதுவும் தமிழ்நாட்லேருந்து முக்கியமாக நிறையப்பேர் கலந்துக்கலாம் ஏன்னால் எல்லாருக்கும் ஒரு ஒரு தனிப்பட்ட திறம இருக்கும் அவங்களுக்குள்ள அதை அவங்க தேடிக்கண்டுப்பிடிக்கிற வரைக்கும் நம்மதான் அவங்களை ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்கணும் விளையாட்டு வீரர்கள் நம்ம இந்தியாவில் நிறையா பேர் உருவாகலாம் தோனின்னு இருக்காரு சச்சின் இருக்காரு இந்தமாதிரி ஸ்போர்ட்ஸில் பார்த்தா விராட் கோலி அதுக்கப்புறம் அத்லட்டிக்ஸ்லியும் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களும் நிறைய பேரும் இருக்காங்க அதுக்காக நம்மதான் அவங்கள்ளை ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த நிலை மாறணும் லஞ்சம் வாங்கக்கூடாது லஞ்சம் வாங்காமல் சிறந் சிறந்த கல்வியை கொடுக்குற மாதிரி சிறந்த விளையாட்டு திறமைகளும் அதைப்பத் அதை வந்து ஊக்குவிச்சுக்கிட்டும் நம்ம இருக்கணும் அவங்க லஞ்சம் வாங்காமல் இருந்தாலே கண்டிப்பாக ஒவ்வொரு இளைஞனும் விளையாட்டு வீரனாக ஆகுவான்